ஆ ஆமாம் சொல்லுங்கள் ஆ ஆமாம் மேடம் உங்களுக்கு என்ன வேணும் ஆ ஆமாம் ஓ எத்தனை தோசை என்ன நிறையா வெரைட்டி இருக்குது நாண்வெஜ்ஜுலேயா வெஜ்ஜுலேயா வெஜ்ஜில் வந்து ரவா தோசை ஆனியன் தோசை மசால் தோசை பன்னீர் தோசை எல்லாமே இருக்குது ஆ கிடைக்கும் உங்களுக்கு எ எத்தனை மணிக்கு வேணும்னு சொல்லுங்கள் செவன் ஓ க்ளாக்கா ஆ எ எல்லாத்துலேயும் வந்து பத்து பத்தா அமௌண்ட் வந்து நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன் அட்ரெஸ் நீங்கள் எனக்கு அனுப்பிவிடுங்க

உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஃபீட் பேக் சொல்லுங்கள் ஆ இன்னிக்கு ஏழு மணிக்கு உங்களுக்கு ஹோம் டெலிவரி ஆகிரும் அப்போது நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியும் கொடுத்துட்லாம் அமௌண்ட்டு இல்லை ஜிபேயும் பண்ணிடலாம்

ஆ ரொம்ப தேங்க்ஸ் ம் தேங்க் யூ ஆ